அது வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்னால் தொற்றுநோயாக அடையாளம் காணப்பட்ட கொரோனா காலங்களில் இந்த உணவு தட்டுப்பாடு நேரத்தில் பயிர் தோட்டம் போடலாம்னு சொல்லி முடிவுக்கு வந்து குறிப்பாக எமக்கு இடம் இல்லை அந்த தோட்டங்களை அமைக்கிறதுக்கு அப்போ வீட்டினுடைய மாடி தான் அது இடமாக தேர்வு செய்யப்பட்டதுக்கு ஒரு சூழ்நிலையாக அமைஞ்சிச்சு அப்படி சூழ்நிலைகளை வந்து சிறிது சிறிதாகதான் நாங்கள் அந்த தொட்டிகளை வச்சு அந்த தோட்டப்பயிர்களை வந்து போட்டோம் அதன் தொடர்ச்சியாக அதில் நல்ல ஒரு மகசூலும் மிக பெரிய ஏமாற்றம் இல்லாத மேலும் மேலும் எங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலை அமைஞ்சதினால அந்த தொற்றுக்காலங்களில் இருந்து அந்த பயிர் தோட்டத்தை நாங்கள் இதுவரைக்கும் பயன்படுத்தி வந்துட்டிருக்கிறோம்